காய்கறி கடைங்களா எனக்கு கொஞ்சம் காய்கறி காய்கறி எல்லாம் கொஞ்சம் தேவைபடுதுங்க சரி நான் ஒரு லிஸ்டு போட்டு கொடுத்துட்றேன் காய்கறி ஆ அனுப்பி வைக்கிறங்க ஆன்லைனில் ஆ சரிங்க நான் பார் இப்போ ஒரு லிஸ்டு போட்டு உங்களுக்கு செஞ்சுவிட்றேன் நீங்கள் அது அதைமாரி அனுப்பிச்சு விடுங்க எப்போ அனுப்புவிங்க சொன்னால் நீங்க அனுப்பிவிட்ருங்க அம்ச்சு விட்ருங்க

எனக்கு வந்து இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே வர்ற மாதிரி பாருங்க

நான் சொல்லுறேங்க கேட்டுக்கோங்க தக்காளி வெண்டக்காய் கத்திரிக்காய் முருங்கைகாயி பாவக்காய் இதுலாம் பார்த்து அனுப்பு முள்ளங்கி எல்லா ஒரு அஞ்சு அஞ்சு கிலோ போடுங்கோ ம் விசேஷத்துக்கு வேணும் அந்தமாதிரி என்ன ரேட்டில் போடுவீங்க என்ன ரேட் ம் என்ன ரேட்டுன்னு சொல் அதுதான் என்ன ரேட்டுன்னு கொஞ்சம் சொல்லிடுங்க

சரிங்க நாங்கள் சொல்லிடறோம் சரி அனுப்ச்சுட்றன் ஆ